பாரம்பரியமான உணவுகள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி வந்து தீபாளி டைமு இந்த மாதிரி நோம்பி நாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முறுக்கு சுட்டு தருவாங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அவங்க கைப்பக்குவம் மாறாமையே இருக்கும் ஒரே டேஸ்ட்லயே இருக்கும் இன்னும் இன்னொன்னும் கேட்கும் அதனால் செய்கிறனாலே செய்கிற டைம் நிறையவே செஞ்சிடுவாங்க அது போக பார்த்திங்கன்னா இங்கே வாழக்காய் சிப்ஸ் நிறையா போடுவாங்க இங்கே வாழமரம் நிறையா கன்று இருக்கும் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க வாழக்காய் சிப்ஸ் நிறையா போடுவாங்க தேங்காய் எண்ணெயில் சுத்தமாக போடுவாங்க அது நிறையா நாள் இருக்கற மாதிரி நிறையாவே செய்வாங்க அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிறது நிறையா பண்ணுறதுனால இங்கே நாங்கள் மீன் பிடிக்க கிளம்புறோம் அப்டின்னாலே இங்கே வீட்டில் களிக்கு களி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க கரெக்டாக நாங்கள் மீன் பிடிக்க புபிடிச்சி வந்துடுவோன்னு தெரிஞ்சோவுடன்ன இங்கே ரெடி ஆகிரும் மீன் குழம்பு ஆகிற டைம்லே இங்கே களி நாங்கள் கிண்டிக்கிட்டு இருப்போம் எனக்கு சொல்லி தருவாங்க எப்படி கிண்டணுன்ட்டு அப்புறம் களிக்கும் மீன் குழம்புக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நல்ல விருந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது வந்து பாரம்பரியமாகவும் இருக்கும்